ஹலோ சொல்லுங்கள் குட் குட் மார்னிங்ம்மா ஆமாம் நேச்சுரல்ஸிலேருந்துதான் பேசுகிறேன் சொல்லுங்கம்மா ஓகே அப்படியாம்மா நீங்கள் என்னம்மா முடிச்சிருக்கீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் சரி ஓகே ஓகேம்மா அப்படியா நீங்கள் எதுவும் பார்ட் டைமாக வேறு எங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா ஃப்ரெஷ்ஷராக இப்போ உங்களுக்கு பேஸிக்காக என்னென்னம்மா தெரியும் ஓகே சரி ஓகேம்மா சரி வேறு அவ்வளோதானா சரிம்மா இப்போ நம்மளோடய ஆஃபீஸில் வந்து இன்டர்வியூ போய்ட்டுதான் இருக்குது நீங்கள் வந்து சாட்டர்டே வந்து நமக்கு ஹாஃப்ப டேதான் ஆஃபீஸ் இருக்கும் சண்டே வந்து லீவு மண்டே டூ ஃப்ரைடே வந்து டென் ஓ க்ளாக் வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் தேர்ட்டோடு முடியுது நீங்கள் வந்து இப்போ வாக்கிங் இன்டர்வியூ போய்ட்டுதான் இருக்குது நீங்கள் வந்து செப்டம்பர் ஃபைவ் குள்ள வந்து இந்த டெ டென் ஓ க்ளாக் ஆஃபீஸ் வந்துடுங்க வாங்க நம்ம இன்டர்வியூ பார்த்துக்கலாம் சரி நீங்கள் வந்து சாலரி எக்பென்ஸெலாம் எவ்வளோம்மா எதிர் பார்க்குறீங்க ஓகேம்மா இப்போ வந்து நம்ம ஒரு ஆஃபீஸில் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு ட்ரெயினிங் கொடுப்போம் அப்போ வந்து நாங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்புறம் நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ட்ரெயினிங் முடித்ததுக்கப்பறம் வந்து உங்களுக்கு நீங்கள் நீங்கள் வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து செவன் தௌசண்டிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின் பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஓகேம்மா நீங்கள் உங்களோடய செர்டிஃபிகேட்ஸ் ஆமாம் ஃபிஃப்டீன் டேஸ்க்குதாம்மா இருக்கும் ஃபிஃப்டீன் டேஸில் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து பேஸிக்காக எ எப்படி வந்து கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களை எப்படி ரிஸீவ் பண்ணணும் இல்லை அவங்ககிட்ட வந்து எப்படி நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே நாங்கள் வந்து அந்த ஃபிஃப்டீன் டேஸில் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரெகுலராக ஒர்க்குக்கு வரதுலேருந்துதான் நான் வந்து உங்களுக்கு சாலரி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம்

இங்கே எப்படி சொல்கிறது நீங்கள் வாங்க நம்ம பே நேரில் பேசிக்கலாம்மா நீங்கள் நாங்கள் இன்டர்வியூக்கு நீங்கள் ப்ரீ கோ கோர்ஸ் முடிச்சேன்னு சொன்னிங்களா அதோடய சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க நம்ம இன்டர்வியூ நேரில் உங்களை இன்டர்வியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம் ஆ ஓகே தேங்க் யூ தேங்க் யூம்மா தேங்க் யூ